வணக்கங்க இது சுற்றுலாங்களா நாங்கள் இங்கே பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க இது நாங்கள் ஒரு ஊரிலேருந்து ஒரு பத்து பேர் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போய் ராமேஸ்வரம் வரைக்கு சுற்றி பார்த்துட்டு வரலான் அப்படின் சொல்லி முடிவு பண்ணியிருக்கறோம் நாங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு தான் உங்கள் சுற்றுலா இதில் வந்து உங்களோடைய காருக்கு எவ்வளோ ஆகும் என்னென்னு சொல்லிவிட்டு கே விசாரிக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்டுக்கறங்க பத்து பேருன் பதினெட்டு பேர் வேணாங்க ஏன்னால் அது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இது பணம் கேட்டாலும் கேட்பீங்க ஆ ஆமாங்க இல்லைங்க உங்கள் அதுதான் ஒரு மினி அந்த ட்ராவல் மாதிரி ஒன்று இருக்குமில்ல வெள்ளை கலரில் அது கொடுத்தீங்கனா போதும் ஆமாம் ஆமாங்க பரவாயில்லைங்க பதினாலு இருந்தால் பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ஆமாங்க ஆமாங்க அப்புறம் இது ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நாள்லயெல்லாம் வந்துட முடியாதுங்க அதிக பட்சமாக ஒரு மூணு நாள் இருக்க வேண்டியது இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வர்ற புதன் கிழமைங்க நாலாந்தேதி நைட்டு ஆமாம் ஆமாம் ஆமாங்க நான் வெள்ளிக்கிழம நைட்டு அங்கேயிருந்து கிளம்பி இங்கே வர மாதிரிங்க இல்லை இல்லை அது நாங்கள் அங்கே எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நாங்கள் அவங்களை கூட்டிட்டு போயிக்குவேன் நீங்கள் வந்து என்னென்னால் இதுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ ஆகும் ஆமாங்க வண்டிக்கு ஆமாம் ஆமாங்க வண்டிக்கு தெரியணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்கள் இதில் ஓட்டுநர் வந்து நல்ல ஆளாக இருக்கணுங்க ஏன்னால் நாங்கள் குடும்பத்தோடு வரோம் ஆமாம் அப்புறம் அங்கே வந்து நிறுத்திக்கிட்டு இங்கே நிறுத்திக்கிட்டு அங்கே போய் அதை பண்றதுன்ட்டுல நிறுத்திட்டு போகணுன்னா அப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்காதில்லைங்களா சரிங்க சரிங்க அப்போ பதிவு பண்ணிக்கலாங்களா ம் மூணு நாளைக்குங்களா சரி சரிங்க இருபத்தஞ்சாயிரம் மூணு நாளைக்கு இல்லைங்களா இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களே நாங்கள் வந்து பார்த்தா அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆம்பளைங்க இது அஞ்சு பேர் பெ பொம்பளைங்க வர்றாங்க அதுக்குனால் சரி சரிங்க சரி ஒரு ஒரு நா ஒரு நாலாயிரமாவது கம்மி பண்ணி போடுங்கள் அப்புறம் அப்போ தான அடுத்த தடவ அப்புறம் நாங்கள் வரணுமில்ல நீங்கள் பாட்டுக்கு ஒரே இதாக பிடிவாதமாக இருந்தால் ஒன்றும் ரெண்டாயிரம் பண்ணலாம் ஆ சரிங்க எதோ உங்களுது நல்லா போயிட்டிருக்குது பக்கத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுதான் சரி புக் பண்ணிக்கலான்ட்டு

சரிங்க நான் நாளைக்கு அந்த பக்கம் ஒரு வேலையாக வர வேண்டியது இருக்குது நான் நேரடியாக வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கட்டி பதிவு பண்ணிடுறேன்னு ஆ சரிங்க அதுக்கு தான் சரி கூப்பிட்டு சொல்லிடுலான்ட்டுங்க சரிங்க சரி வச்சிரட்டுங்களா சரிங்க சரி சரிங்க ம்